விழுப்புரத்தில் கோவிட் டைமில் ஹாஸ்பிட்டலில் சேனிடைசர் மாஸ்க் டேப்லட் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுணாங்க கவர்மென்ட்லேருந்து ஆள் வச்சு ஸ்ட்ரீட்க்கு ஸ்ட்ரீட் வந்து சேனிடைசர் அடிச்சாங்க டாக்டர்ஸ்லாம் வந்து அட்மிட் ஆனவங்கள் அட்மிட்டான பேஷன்ட்ஸ்க்கெலாம் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவர்களுக்கு தேவையான ப்ராடக்ஸ் வந்து இந்த சேனிடைசர் மாஸ்க் அப்புறம் ஃபுட்லாம் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுணாங்க அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து எல்லோரும் வந்து ரெகவர் ஆனாங்க இது வந்து எல்லோருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சி அதே மாதிரி வந்து மக்களும் வந்து நல்லா கோப்ரேட் பண்ணுணாங்க ஸோ இதனால் வந்து இன்ஃபெக்டட் பேர்சன் ரேட் வந்து ரொம்ப குறஞ்சுது சீக்கிரமா குறஞ்சுது